நாங்க கொண்டாடும் கலாச்சார விழாக்கன்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டு அந்த ஆடி பதினெட்டில் வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வர வச்சி அவங்களுக்கு பொடவ அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சி போட்டு கறி தலைக்கு எண்ணெய் வச்சு ஊற்றி கறி அதெல்லாம் செஞ்சு போட்டு அது ஒரு கலாச்சாரமாக இப்போவுமே பின்பற்றிட்டுதான் இருக்கோம் அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி தீபாவளி பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா புதுசா ட்ரெஸ்ஸு போட்டு காலையில் எழுந்த உடனே குளித்து எண்ணெய் வச்சு குளிச்சிட்டு புதுசா ட்ரெஸ்ஸு போட்டு அப்புறம் கு சாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு பட்டாஸெல்லாம் வெடிக்குவோம் அது இன்னமும் பாரம்பரியமா அது பின்பற்றிட்டுதான் இருக்கோம் அதுக்கப்பறம்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பொங்கலுக்கு வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்கள் அதுக்கப்பறம் மாடு கூழி ஓட்டுற பண்டிகை பொங்கல் வச்சு சாமிக்கு ப பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சி அது செய்கிறது நான் இன்னும் கலாச்சாரமாக இருக்குது கூழி ஓட்டுற ப இது இன்னமும் தமிழ்நாட்டில் நடந்து கலாச்சாரமாக நடந்துட்டு தான் இருக்கு அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டுக்கு வந்து மஞ்சள் தண்ணி நீ மஞ்சள் மஞ்சள் ஆடுவாங்கள் மஞ்சத் தண்ணி ஊற்றி ஹோலி மாதிரி அத ஆடுவோம் அது அது இன்னமும் கடைபிடிச்சிட்டு தான் இருக்கோம் அப்புறம் ஒரு திருவிழாவில் ஒரு திருவிழாவில் வந்து ஒரு எதுனா ஒரு திருவிழா வந்தால் அந்த அங்காளம்மன் பண்டிகை திருவிழா வந்துச்சின்னால் அங்கே பத்து நாள் திருவிழா செலாக்கலாம் போட்டு செம ஜாலியா இருக்கும் அந்த திருவிழாவும் இன்னை வரையுமா அத பா கலாச்சாரமா அதை பின்பற்றிட்டு தான் வராங்க